எனக்கு வந்து ஓவியம் வந்து வரைய ரொம்ப பிடிக்கும் அந்த இயற்கையாக வலை வரைகிறது அதுக்கப்புறம் மரங்கள் செடிகள் கொடிகள் வந்து வரைகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற சார் வந்து ஓவிய சார் வந்து வருவார் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சொல்லித்தருவார் கிளாஸ்சில் வந்து இப்படியெல்லாம் வரையணும் இதெல்லாம் இப்படியெல்லாம் வரையணும் அப்படி வந்து சொல்லித்தருவார் ஒரு இயற்கையை வந்து நம்ம எப்படி ரசித்து வரைகிறமோ அதெல்லாம் வந்து சொல்லித்தருவார் ஒரு மரத்தை எப்படி ரசித்து வரையணும் அது மாதிரிலாம் சொல்லித்தருவார் பூக்கள் செடிகள் எப்படி வரையணும் அப்படியெல்லாம் சொல்லித்தருவார் இதுக்கு வந்து இந்த கலர் நடை இந்த கலர் வந்து அடித்தா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இந்த கலர் வந்து அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லித்தருவார் அப்புறம் வந்து ஒரு வீடு வந்து எப்படி வரையணும் அப்படியெல்லாம் சொல்லித்தருவார் இப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து ஈஸி ஈஸியாக வந்து சார் வந்து ரொம்ப கற்றுக்கொடுத்தாரு அதனால அந்த சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டிராயிங்னாவே ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து கிளாஸ்சில் வந்து மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் வெளியிலே போய் கற்றுக்குவேன் வெளியில் பிள்ளைங்கெல்லாம் அந்த சார் வந்து நல்லா சொல்லித்தரார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நல்லா சொல்லித்தரமாட்டார் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த சாரை வந்து இப்படி எனக்கு வந்து டிராயிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுங்னால் நான் வந்து நல்லா வரைஞ்சேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிராயிங் வந்து இன்னும் நல்லா வரையணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா டிரை பண்ணிணேன் அதனால எனக்கு வந்து டிராயிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால சார் வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட்டிக்காக இப்படி எல்லாம் வரையலாம் அப்படின்னு வந்து என் மேலே வந்து கேர் எடுத்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க சாருக்கு வந்து நான் வந்து நன்றி சொன்னேன் அப்புறம் என்ன எனக்கு வந்து இது மாதிரிலாம் வரைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு சார் வந்து இதெல்லாம் எனக்கு வந்து நிறைய சொல்லி தந்துருக்கார் அதனால வந்து நான் அந்த சாருக்கு வந்து மறக்க முடியாத இது மாதிரிலாம் இருந்துச்சு அதனால எனக்கு வந்து ஓவியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓவியம் வந்து இப்படிலாம் வரைஞ்சால் இப்படியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு ஓவியம் வந்து பிடிக்கும்